ஹலோ ஜவஹர்லால் ஸ்கூலா ஸ்கூல் ப்ரின்ஸ்பல் கிட்ட தானே பேசுகிறேன் ஆக்ஷுவலி பையன் வந்து இப்போ தான் டென்த் முடிச்சுருக்காங்க சார் நாங்கள் லவன்த் குரூப் அட்மிஷன் போடுறதுக்காக வந்து பேச வந்திருக்கோம் அவன் வந்து ஃபோர் எய்ட்டி மார்க் எடுத்திருக்கான் டென்த்தில் அவன் பயோ மேக்ஸ் குரூப் எதிர்பார்க்குறான் பயோ மேக்ஸ் குரூப் கிடைக்குமா

ஓகே சார் வேறு ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கா ஓகே ஓகே ஸோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் உங்கள் ஸ்கூலில் எப்படி இருக்கும்

ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கா ஹாஸ்டல் நல்லா இருக்குமா

ஸோ சேஃப்ட்டி எல்லாம் ஓகே தானே பஸ் ட்ராவலிங் அந்த பஸ்க்கு வந்து ஏதாவது பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா

ஓகேங்க ஓ ஓகேங்க கண்டிப்பா கூட்டிகிட்டு வரேன் தேங்க்யூ